தர்மபுரி மாவட்டத்தில் வழி வழியாக சொல்லப்படுற கருத்துக்கள் கருத்துக்கள்னா முதல்ல வந்து தருமபுரின்ற பேர் வரத்துக்கு முன்னே தகடூர் தான் முதல்ல வந்த பெயர் தகடூர் ஆண்ட மன்னன் வந்து அதியமான் மன்னன் அவரை வந்து ஃபர்ஸ்டில் வந்து இங்கே தான் வந்து அரசை ஆண்ட காலம் வந்து அவன் ஆண்டபோது அதியமான் மன்னன் வந்து இந்த தகடூரை வந்து ஆண்டார் அப்போது வந்து ஒளவைக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்த விஷயங்கள் வந்து வழி வழியாக இங்கே சொல்லப்படுற விஷயம் ஒளவை வந்த போது நெல்லிக்கனி வந்து அரசர் கொடுத்தாராமா அது வந்து ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு இதுவாக ஒரு நல்ல மிகப்பெரிய விஷயமா இங்கே சொல்லப்பட்டு வர கதைகளில் ஒன்று அது இல்லாமல் சுதந்தரத்துக்காக போராடின சிவா சுப்ரமணிய சிவா அவர்கள் அவர் தியாகி தியாகி சுப்ரமணிய சிவா அவர்கள் வந்து போராடிட்டு இங்கே வந்து இங்கே பாப்பாரபட்டியில் வந்து நினைவு சின்னம் அதாவது அவரோடய நினைவு சின்னம் வந்து இங்கே இருக்குது பாப்பாரபட்டி என்ற இடத்துல சமாதி வந்து நினைவு சின்னமாக இங்கே வந்து வைச்சிருக்காங்க அதுவும் வந்து எங்கள் ஊருக்கான வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம் அது வந்து நாங்க பெருமைப்படுகிற விஷயமும் ஏனால் தியாகிகள் வந்து எத்தனையோ பேர் காந்தி தாத்தா நேரு இவங்க கூடலாம் வந்து தியாகி சுப்ரமணிய சிவாவும் வந்து அந்த கலந்துக்கிட்டதில் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமாகவும் எங்களோடய மாவட்டத்துக்கு வந்து ரொம்ப பெருமை தாங்கிய விஷயமாவும் நாங்கள் அதை சொல்கிறோம் எங்களோடய கலாச்சாரமாகவும் மதிக்கிறோம் அது ரொம்ப பெரிய என்ன சொல்றது ஆச்சரியமாகவும் சில விஷயங்களை வந்து நினைக்கிற மாதிரி இந்த ரெண்டு விஷயமும் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு